ம் சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் சொல்லுங்கள் மேடம் இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆ இருக்கும் மேடம் காம்போ ஆஃப்பர் தான் இப்போது போயிகிட்டிருக்கு ஆ இப்போது வந்து ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரீ பதினஞ்சு பேர் சாப்புடற மாதிரியா பதினஞ்சு பேர் சாப்புடற மாதிரினா நீங்கள் ஒரு ஏழு கட்டினாலே போதும் பதினஞ்சு பேர் சாப்பிட்லாம் காம்போ தானே ஏழே பதினாலு வந்துடும் அதில் காம்போவில் சாப்பிட்டுர்லாம் ம் சரி வேறு வேறு வேறு என்ன இருக்குது வஞ்சரம் இருக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷாக மீனு எல்லாமே இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன வேணும் நண்டு இருக்குது காடை இருக்குது காடை கவுதாரி பத்துங்களா பத்துங்களா பத்து பீஸ்ஸுங்களா பத்து பீஸ்ஸுங்களா ஓகே ஓகேங்க மேடம் வேறு என்னங்க மேடம் வேணும் ஆ சரி ஓகேங்க மேடம் ஆம்ப்லேட் ஒரு பத்து அப்புறம் அவிச்ச முட்டைங்க மேடம் பிரியாணி கூட வரும் இது எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பிரியாணி கூட ஒரு முட்டை வந்துடும் இப்போ எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன் ஆ தந்தூரி இருக்குது சிக்கன் தந்தூரி இருக்குது அஞ்சு போதுங்களா சரி ஓகேங்க மேடம் வேறு என்னங்க மேடம் வேணும் ஃபேமஸ்ஸு இப்போ இருந்ததெலாம் சொல்லிவிட்டேன் ஃபேமஸெலாம் சரி ஓ சரி ஓகேங்க மேடம் ஓகேங்க ஓகே ஆ அமௌன்ட்டுங்களா மேடம் வாங்க மேடம் பார்த்துக்கலாம் பார்த்து போட்டுக்கலாம் வாங்க அப்படிங்களா மேடம் ம் பதினாலு ரெண்டாயிரத்தி இரநூறுவா எடுத்துகிட்டு வாங்க மேடம் சேரி ஓகேங்க ஓகேங்க ஓகே